பதினேழு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஆறு ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எம்பத்து எட்டு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினேழு இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு மூணு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எம்பத்து ஏழு